நான் ஆரம்பத்தில் எனக்கு ரன்னிங் ஓடுறப்ப ஷூ இல்லாமல் தான் ஓடிகிட்டு இருந்தேன் ஷூ இல்லாமல் ஓடுறப்ப எனக்கு காலெல்லாம் ரொம்பவே பெயினாக இருக்கும் அந்த பெயினெல்லாம் கம்மி பண்ணுறதுக்காக என் ஃப்ரெண்டு கிட்டே கேட்டிருந்தேன் இது மாதிரி நீ ஷூ போட்டு ஓ செப்பல் போட்டு வர்றதை விட நீ ஷூ போட்டு ஓடினா உனக்கு நல்லா க்ரிப்பாக இருக்கும் கால் பெயினெல்லாம் உனக்கு இருக்காது எனக்கு ஷூ போடாதனால் பார்த்திங்கனா எனக்கு நைட்டெல்லாம் கால் ரொம்பவே பெயினாக இருக்கும் தூக்கமெல்லாம் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஷூ போட்டு ஓடுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் ஷூ ஷூ வாங்கி எனக்கு பேஸிக்ஸாக அதை பற்றி எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இந்த மாதிரி ஷூ எந்த மாதிரின் கேட்டேன் அவர் வந்துட்டு இது மாதிரி நல்லா க்ரிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து எனக்கு கூட இருந்து வாங்கி கொடுத்துட்டு இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஷூ போட்டு தான் நான் எங்கே இருந்தாலும் ஓடுவேன் அதனால் ஷூ போட்டு ஓடுறதுனால பார்த்தன்னா எனக்கு ரொம்ப தூரம் ஓடினாலுமே எனக்கு அந்தள அந்தளவுக்கு பெயின் இல்லை நைட்டுமே ரிலாக்ஸாக இருக்குது தூங்க முடியுது ஸோ அதனால் எப்போ எந்த ரன்னிங் ரேஸ் போனாலும் அதுக்கப்புறத்துலேருந்து ஷூ போட்டு தான் நான் ஓடுவேன் நல்லா ப்ராண்டட்டாக காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்தாரு ப்ரைஸ் அந்தளவுக்கு அதிகமாக இருந்தாலும் கூட அந்தளவுக்கு அது ஒ ஒர்த்தான ப்ராடக்ட்டாக தான் இருந்தது ஸோ அதனால் நான் ஷூ போட்டு தான் எப்பயுமே எந்த ஒரு ரன்னிங் ரேஸ்ஸாக இருந்தாலும் சரி நான் ஷூ போட்டு தான் ஓடுவேன் அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சினையும் வந்ததில்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கனா வேறு எதாவது மேட்ச் போகிறப்பையும் அப்படின்னா நான் வந்துட்டு இப்போ கிரிக்கெட்டெல்லாம் விளையாட்றப்ப அதுக்கு தனியாக ஷூஸ்ஸு வெச்சுருக்கேன் ரன்னிங்குன்னால் ரன்னிங்கு தனியாக ஷூ வெச்சுருக்கேன் இப்போ கிரிக்கெட்டெலாம் விளையாட போகிறப்ப அதுக்குன்னு ஸ்போர்ட்ஸ் ஷூவும் வாங்கிட்டு அதுக்கு என்னென்ன சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் வேணுமோ ஷேர்ட்டு லோயரு அதுக்கப்புறம் லெக் பேடு எல்போக்கு தனியாக பேடு ஹெல்மெட்டு க்ளவுஸ்ஸு எல்லாமே ப்ராப்பராக போட்டுகிட்டு தான் எந்த ஒரு மேட்ச்சுக்காக இருந்தாலும் இப்போ கிரிக்கெட்டெல்லாம் கிரிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுகிட்டு அதுக்கேற்ற மாதிரி காஸ் காஸ்ட்யூம்ஸ்சில் போய் தான் நாங்கள் விளாடுவோம் ஸோ அதனால இருக்கிறனால எங்களுக்கு சேஃப்டி ரொம்பவே நல்லாவே இருக்குது ஸோ இப்போ ஃபுட் பால் விளாட விளாட போகிறோம் அப்படின்னா ஃபுட் பாலுக்கு ஆங்க்லேட்டு அதெல்லாம் போட்டு காலுக்கு ஷூ ஃபுட் பாலுக்கு தனியாக ஷூஸ்ஸு இருக்குது இப்போ ரன்னிங் ரேஸ்ஸுக்கு ஷூ இருக்கோ அது மாதிரி ஃபுட் பாலுக்கு தனியாக ஷூஸ் இருக்குது அது போட்டு தான் நான் அதுக்கப்புறம் விளாடுவேன் கிரிக்கெட்னால் கிரிக்கெட்டுக்கு ஸோ ஹாக்கி விளையாட்றப்ப அதுக்கு தனியாக ஷூ இருக்குது அந்த ஷூ போட்டு தான் ஹாக்கி விளாடுவேன் ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக என்னென்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரான மெத்தேர்ட்டில் தான் போய்விட்டு நாங்கள் மேட்ச்சே விளாட்றோம் ஸோ அதனால் எங்களுக்கு எந்த ஒரு அதெல்லாம் இருக்கிறனால எங்களுக்கு அடிப்படுறதுலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு வெளியில் போகிறதா இருந்தாலும் சரி எங்கே போகிறதா இருந்தாலும் சரி அதெல்லாம் பேக் பண்ணி ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய்விட்டு அதெல்லாம் போட்டுகிட்டு விளாட்றனால எங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது ஸோ எப்போ எந்த மேட்ச்சுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணணுன் சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி தான் என் ஃப்ரெண்டு சொல்லி வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் அதெல்லாம் கரெக்டாக அப்பலேருந்து இது இது வரைக்குமே நாங்கள் அதெல்லாம் போட்டுகிட்டு விளாட்றனால தான் எங்களுக்கு எந்த ஒரு எந்த ஒரு அடியும் படாமல் சேஃப்டியாக எங்களால் விளாட முடியுது ஷூஸ்ஸு ஷூஸ்ஸெல்லாம் இல்லை அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும் ஸோ என் ஃப்ரெண்டு சொன்னனால் தான் இவ்வளோ பெனிஃபிட்ஸ்ஸும் எனக்கு தெரிஞ்சுது இது வரைக்குமே ஸோ ரொம்பவே நன்றி